இங்கே ஓலா ஊபர் எப்படி இருப்பாங்க நாங்கள் உள்ளூர் ட்ராவல் பண்லாம்னு இருக்கோம் ஓலா வந்து ஃபேர் சொல்லுங்கள் அதேமாதிரி ஓட்டுநரோட கருத்து எப்படி இருப்பாங்க எப்படியும் நம்ம ஃபேம்லியோடு ட்ராவல் பண்ணுறதா இருக்கோம் அதனால் டிரைவரோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல அதேமாதிரி அதோட ஃபேர் கம்மியாக இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க ஓ ஊபர் சரியாக இருக்காதுங்களா ஓலா எப்படி இருக்கும் அவங்களோட ஃபேர் அவங்க ட்ரைவர் பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அவங்களும் சரி இல்லைங்களா சரிங்க அப்போது உள்ளூரில் ஒட்டுற மாதிரி வேற எதாவது நல்ல டிரைவரா பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா ஓ தெரிஞ்சவங்க இருக்காங்களா சரிங்க அப்போது அவங்களோட ஃபேரு அவங்க தண்ணி போடுவாங்களா இந்தமாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்து இருக்கணும்ங்க ஏன்னா குழந்தைங்க ஃபேம்லியோடு ட்ராவல் பண்ணுறோம்னா இதுவும் மேஜர் ஃபேக்டராக இருக்கும்ங்க ஓ அப்படிங்களா சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்புங்கள் அதேமாரி பி எஸ் சிக்ஸ் கான்ஃபிக்ரேஷனு இஞ்சினோடு அனுப்புங்கள் அப்போது தான் நம்ம உள்ளூரில் ட்ராவல் பண்ணமுடியும் அவங்கக்கூட வர்றது மட்டும் போதாது அவங்க இன்கேஸ் ஏதாவது ரிப்பேர் நடந்துச்சுன்னாக் கூட ரிப்பேரை சரி பண்ணுற மாதிரி இருக்கணும்ங்க அந்தமாதிரி ட்ரைவரு இருந்தால் தான் நமக்கு சரியாக வரும் பேஸிக்ஸ் இஞ்சினில் குவாலிஸு டவேரா இனோவா ஃபோர்ஸ் இஞ்சின் இந்தமாதிரி வெஹிக்கள் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க அப்படி இருந்தால் தான் சரி வரும்ங்க அதேமாதிரி ஃபேர் கூட சாதாரணமாக எவ்வளோ இருக்கும்ங்க ஓ ஐம்பதாயிரம் இருக்கும்ங்களா ஒரு நாற்பதாயிரத்துல முடிக்கிற மாதிரி வேற எதுவும் ட்ரைவர் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்கள் அதேமாதிரி நீங்கள் நம்பிக்கையானவங்க உள்ளூரில் இருக்கிறவங்க அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணுறோங்க இப்போ நம்ம கம்பெனியிலலாம் கால் பண்ணோம்னா அவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னுதான் சொல்வாங்க நீங்கள் அந்த உள்ளூரில் இருக்கிறதுனால உங்களை கேக்கிறோங்க ஆமாங்க உங்கள் மேல் நம்பிக்கை வச்சு தான் கால் பண்றோம்ங்க சரிங்க அவங்க டீடைல்ஸ் அனுப்புறீங்களா ரொம்ப தேங்ஸுங்க பார்ப்போம் நன்றி